மேம் சென்ட் ஜோசப் ஸ்கூல் ப்ரின்ஸ்பாலா மேம் நாங்கள் விருத்தாச்சலத்திலேர்ந்து வரோம் மேம் இதுமாதிரி என் பையன் டென்த் முடிச்சிருக்கான் மேம் அவனுக்கு வந்து லவன்த் டூவெல்த்துக்கு சீட் வேணும் மேம் உங்கள் ஸ்கூலில் ஃபோர் எய்ட்டி மேம்

பயோ மேக்ஸ் வேணும் மேம் ரிட்டன் டெஸ்டில் பாஸ் ஆனாலா மேம் ஓகே மேம் ஒன் இயருக்கு எவ்வளோ மேம் ஆகும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா மேம் உங்கள் ஸ்கூலில் ஓகே வெ வாட்டர்லாம் மினரல் வாட்டரா என்ன மேம் வரும் நீங்கள் சொல்லியிருக்க ஹாஸ்டலில் அந்த சுடு தண்ணிலாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா மேம் ஓகே உங்கள் ஸ்கூல் பஸ்லாம் இருக்கு எத்தனை பஸ் மேம் இருக்கு எங்கள் சைடுலாம் வரும் ஓகே மேம் ஆ நாங்கள் விருத்தாச்சலம் அவ்வளோ தூரலாம் வந்துட்டு படிக்க முடியாது மேம் அதனால் நான் ஹாஸ்டலில் தான் மேம் சேர்க்க போகிறேன் இங்கே இங்கே பக்கத்தில் அவங்க ரிலேட்டிவ் கேட்டாங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னுட்டு அதனால் கேட்டோம் மேம் ஓகே

ஓகே மேம் ஸ்கூல் பஸ் ஃபீஸ் ரேட் எவ்வளோ மேம் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஃபீஸ் எவ்வளோ மேம் ஸ்கூல் பஸ்ஸு இருக்குதுல பஸ்ஸு ஃபீஸ் எவ்வளோனு கேட்குறேன் மேம் மன்த் மன்த்துக்கு இல்லை இயருக்கு ஓகே மேம் ஓகே ஓகே என்னையிலேர்ந்து மேம் அப்ளி அட்மிஷன் ஓபன் ஆகுது ஓகே மேம் தேங்க்யூ மேம் நாங்கள் நீங்க டென் டேஸ் கழித்து வரோம் மேம் ஓகே மேம் ஆ தேங்க்யூ ஓகே மேம் ஆ ஓகே மேம்